மேம் ஆட்ரு பண்ணுறத்துக்காக கூப்பிட்ருக்கோம்

ஆஃப்டர்நூன் மேம் ஆமாங்க லஞ்ச் ஓகேங்க

ஓகேங்க ஆ ஓகேங்க அப்படிங்களா சரி ஓகேங்க மேம் இப்போ சிக்கன் பிரியாணி என்ன ரேட் வருதுங்க ஒன் எயிட்டிங்களா சரி ஓகே மேம் இந்த கொரிய நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவீங்களா மேம் இல்லை எப்படி பேக்கிங் சார்ஜ் தனியாக வந்து அமௌண்ட் பே பண்ணுமா ஓகே மேம் சால்னா எல்லாமே வந்து அதுக்கூட சேர்ந்து வரணுங்களா இல்லை நாங்கள் தனியாக பே பண்ணி வாங்கணுங்களா நாங்கள் இந்த சால்னாலாம் வரும் இல்லைங்க மேம் அதை வந்து நாங்கள் தனியாக பே பண்ணி வாங்

ஓகே ஓகே மேம் ஓகே மேம் எனக்கு இப்போ வந்து சிக்கன் பிரியாணி ஒன்று மட்டன் க்ரேவி ஒரு தயிர் பச்சடி வேணுங்க மேம் சரி ஓகேங்க மேம் ஓகே ஓகே மேம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது அதுக்கூடயே சேர்ந்துதான் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கள்ல மேம் இப்போ வந்து மட்டனுக்கு மட்டும் ஜாஸ்தியாக வரும் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் இப்போ மட்டனுக்கு மட்டும் எக்ஸ்ட்டா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் மேம் க்ரேவி மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் கட் பண்ணிடுங்க